ட்ரோன் கேமரா பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் முத முதல்ல நானும் கல்யாண வீட்டில தான் ட்ரோன் கேமராவே ஃபஸ்ட்டு பா பார்த்தேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு அப்போ தான் ட்ரோன் கேமரா வந்து ரொம்ப பெருசாக இருந்துது ரொம்ப பெரிய பணக்காரங்கள் வீட்டில தான் அது வந்து கல்யாண வீட்டில தான் அதை வந்து யூஸ் பண்ணாங்கள் அப்போ பார்க்கும் போது அது கொஞ்சம் பிரம்மிப்பாக பிரம்மிப்பாக தான் இருந்தது இப்போ கொரோனா காலக்கட்டத்தில் கூட அது வந்தப்போ கூட போலீஸ்லாம் வந்து அதை வச்சு தான் கொஞ்சம் எல்லாரையுமே வந்து கண்காணிச்சிகிட்ருந்தாங்க ஒரு சில இடத்துல மாடியில கூட்டமாக உட்கார்றதுலாம் அப்போ வந்து ட்ரோன் கேமரா விட்டு தான் எங்கங்க யார் யார் எவ் எவ்வளோ கூட்டமாக இருக்காங்கள் அப்படின்றதுலாம் கூட ட்ரோன் கேமரா வச்சு தான் செக் பண்ணி எல்லாமே பண்ணாங்கள் அதுமாதிரி இப்போ ரொம்ப ஒரு அரசியல் பொதுக்கூட்டத்தில் அந்தமாதிரி ஒரு பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துல கூட இப்போ ட்ரோன் கேமராவோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ அது ட்ரோன் கேமரா வச்சு தான் தலைவர்கள்லாம் பேச வர்றதுக்கு முன்னாடியே அந்த இடம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்லாம் செக் பண்ணிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்பயும் அவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே பின்னாடி யாரும் வேற எதுவும் வேற எதுவும் மாதிரி தப்பாக எதுவும் அவங்களுக்கு ஆபத்தாக எதுவும் நடக்குதா இல்லையா அப்படின்னு போலீஸ் வந்து ட்ரோன் கேமரா மூலயமா கீழே நின்றே கண்காணிச்சிட்ருக்காங்கள் அதுக்கு இப்போ ட்ரோன் கேமராலாம் ரொம்பவே உதவியாக இருக்குது முக்கியமாக பாதுகாப்பு படைத்துறைக்கு தான் ட்ரோன் கேமரான்றது ரொம்பவே ஒரு சுலபமாக எல்லாத்தையுமே கண்காணிக்கிறதுக்கு ஒரு வழியா ஆயிடுச்சு முன்னாடியெலாம் கல்யாண வீட்டிலலாம் வந்து சின்ன கேமரா வச்சு பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாங்கள் இப்போ ட்ரோன் கேமரா வந்ததுக்கு அப்புறம் அந்த கூட்டத்தையே வந்து ஒரே இடத்துல வந்து பாக் அப்படியே அது வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து முழுசா எடுத்துக்காட்டுது எவ்வளோ பேர் வந்திருக்காங்கனு கூட்டமாக காட்டும் போது அது இன்னும் பார்க்க நல்லாவே இருக்குது ட்ரோன் கேமரா வந்து கெட்டதுக்கும் ஒரு சில நேரம் பயன்படுத்துகிறாங்கள் ஒரு ஒரு சில டைம்ல வந்து ட்ரோன் கேமராலாம் பறக்கிறதுக்குலாம் தடை பண்ணுவாங்கள் முக்கியமாக பிஎம் சிஎம் இவங்கள்லாம் யாராவது வந்தாங்கனால் அப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கெலாம் ட்ரோன் கேமரா வந்து பறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியே ஒரு சட்டம்லாம் இப்போ கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்கள் முதலமைச்சர் யாராவது வாராங்கள் ஒரு மாவட்டத்துக்கு சுற்றுப்பயணம் போறாங்கன்னால் அந்த முதலமைச்சர் வந்துட்டு போகிற வரைக்குமே அந்த ஏரியா மேலே ரெண்டு மூணு நாளைக்கு ட்ரோன் கேமராலாம் பறக்கக்கூடாது இப்போ பிரதமர் மோடி வந்து கன்னியாகுமாரில வந்து மூணு நாள் விவேகானந்தா பாறையில் வந்து தியானம் பண்ணார் அப்பயுமே கன்னியாகுமாரில குறிப்பிட்ட அந்த குறிப்பிட்ட அந்த பகுதிகள்லாம் மூணு நாளுக்கு வந்து ட்ரோன் கேமராவெலம் பறக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க